உங்களை பொறுத்த வரையில் ஓவியம் வரையவும் வரைவதில் மிகவும் சவாலான விஷயம் என்ன அப்படினா எனக்கு ஓவியம் வரையும் போது ஃபர்ஸ்ட்டுலாம் எல்லாமே சவாலாக இருந்துச்சு அப்புறோம் நான் அதை கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இப்போ எனக்கு சவால் அப்படினு பார்த்தா நான் வந்திட்டு எந்த படத்தை வேணா வரைஞ்சிடுவேன் ஆனால் இப்போது ஒரு மனுஷன் மனுஷன்ல வந்து எனக்கு அந்த நோஸ் மூக்கு மட்டும் கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படினு கேட்டீங்கனா நான் கண் கூட அதே மாதிரி வரைஞ்சிருவேன் ஆனால் அந்த நோஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படினு பார்த்தம்னா நம்ம வந்து டிரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து விடவே கூடாது டிரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயோம் அந்த அந்த இடத்துல அந்த அந்த ஷேப் அப்படியே வரணும் அது நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்ம ப்ராக்ட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது சூப்பர்பா நம்மளுக்கு வந்திரும் நான் வந்திட்டு இப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையும் போது சுத்தமாக அந்த நோஸ் வரவே இல்லை அப்புறோம் செகண்ட் டைம் வரும் போது வரையள தேர்ட் டைம் வரும் போது கொஞ்சம் வந்துச்சி அப்புறோம் டிரை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி ஃபுல்லாவே வந்திடுச்சி அப்புறோம் இதை அந்த சவால்கள்லாம் நம்ம சந் சந்திச்சு தான் இப்போது அப்படியே அக்கியூரட்டாக வரைய முடியாது இல்லையா அதெல்லாம் நம்ம சந்திச்சு தான் எல்லாமே பண்ணனும் அப்படி தான் நான் என்னோட இதில் பயிற்சி செஞ்சு முடிச்சிக்கிட்டேன் இப்படி தான் ஓவியம் பண்ணோம்னா சவால் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் பண்ணோம்னா கன்ஃபார்மாக முடிச்சிடலாம்